ஏழை எளிய மக்களை இந்தமாதிரி இந்த இந்தியாவில்தான் இருக்கிறதுலே அதிகமான பிச்சைக்காரர்கள் இருக்கிறாங்க வீடு வசதி இல்லாமல் சாப்பிட வசதி இல்லாமல் அவங்களைதான் ஃபோட்டோ எடுப்பேன் அவங்களை ஃபோட்டோ எடுத்து இந்தமாதிரி உலகத்துக்கு காமிக்கிறப்போ தெரியும் இந்தமாரிலாம் இந்தியாவில் நிறைய பேர் இருக்கிறாங்க இதுக்கு ஏதாவுது நடவடிக்கை எடுப்பாங்க இந்தமாதிரி எடுத்து மக்கள்கிட்ட காமிக்கிறப்போதான் இதுக்கு ஏதாவுது விழிப்புணர்வு கிடைக்கும் இந்தமாதிரி ஏழை எளிய மக்களை ஃபோட்டோ எடுக்கிறது அதுக்கப்புறோம் டெய்லி கூலிக்கு கூலி வேலைக்கு போகிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு குடும்பத்தை ரன் பண்றவங்க அவர்களுக்கு டெய்லி சம்பளம் பற்றாம கொழந்தைங்கள படிக்க வைக்க முடியாம அவங்க கொழந்தைங்களும் வேலைக்கு போகிறவுங்க அந்தமாதிரி கஷ்டப்படறவங்களை ஃபோட்டோ எடுக்கிறது ரோட்சைடில் வேலை செய்றவங்களை இந்தமாதிரி இவங்களெலாம் ஃபோட்டோ எடுத்து நம்ம காமிக்கிறப்போ கொஞ்சம் அவங்களுக்கு ஏதாது வாய்ப்பு கிடைக்கும் கொஞ்சம் அவங்க கௌர்மெண்ட் மூலமாக ஏதாது அவங்களெலாம் கண்டுபிடிக்கப்பட்டு அவங்களுக்கு ஏதாது நல்லது நடக்கும் இதனால் இந்தமாதிரி இதுக்கெலாம் நம்ம வேறமாதிரி இந்தமாரி நேட்சர் ட்ராவல் இந்தமாதிரி ஃபேமஸான இடங்களை ஃபோட்டோ எடுக்கிறது மூலமாக எதுவும் எந்த பயனும் கிடைக்க போறதில்ல இந்தமாதிரி இதை மாற்றணும் இந்தமாதிரி ஒரு நோக்கத்தை வச்சு ஃபோட்டோ எடுக்கிறப்ப நம்பளுக்கு ஏதாது பெனிஃபிட் கிடைக்கும் ஒரு சின்ன சந்தோஷமும் கிடைக்கும் அதனால் அந்தமாதிரி எடுக்கிறதுல தப்பு இல்லை